தம்பி ஒரு கிணத்துல போய் குளிக்க போகிறோம்னா ஒரு கிணறு நிறைய நீர் நிறைய இருக்கும்போது சுற்றி செக்காரு இருக்கும் ஒரு மூணடிக்கு மூணடி செக்காரா இருக்கும் அந்த செக்காரு ஓரம் பிடிச்சிகினு மொதல் குளிக்கணும் இறங்கி குளித்தா பயம் இல்லாம இருக்கும் செக்காரவிட்டு கொஞ்சம் உள்ளே போனால் உள்ளே போயிட்டோம்னா நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது காப்பாற்றாம நம்ம ஆள் இருக்கும் போது தான் குளிக்கணும் கிணத்துக்குள்ள ஆள் இல்லை கிணத்துக்குள்ளையே இறங்ககூடாது பொதுவாக உண்மையில் இறங்குனா ரொம்ப ஆபத்து அதில் இறங்கக்கூடாதுப்பா நடு சுழல்ல இறங்கினா நீ உள்ளே போனாக்கூட கை காலை ஆட்டினா நாங்கள் எட்டி எட்டி பிடிச்சி இழுத்துக்குவோம் அதனால கிணத்துகுள்ள இறங்கக்கூடாது பசங்கள் நாங்கள் ஆள் இது சொன்னால் தான் இறங்கணும் இல்லைனா கிணத்து ஓரங்கூட போகக்கூடாது அதான் கிணறு ரொம்ப பயம் ஆழம் வந்து இருபது அடி இருபது ஐம்பது அடி ஆழங்கிறது நாற்பது அடி ஆழம் கிணறு உள்ளே தண்ணி இருந்துச்சுனா உள்ளே போய் தளுவி கூட உள்ளே விழுந்துருவிங்க அதனால கிணத்துல போகக்கூடாது ஆபத்து குளிக்க போகும்போது உஷாராக தான் போகணும் நாங்க பெரியாளுங்க கூட தான் வரணும் பெரியாளுங்க கூட வந்தேனா நாங்கள் எல்லாம் காப்பாற்றிக்குவோம் நீ பெரியாளுங்கெல்லாம் இல்லாம இறங்கக்கூடாதுப்பா கிணத்துல அதான் சின்ன பசங்களுக்கெல்லாம் நான் அறிவுரை சொல்வேன் கீழே இறங்காதிங்கப்பா உள்ளே நாங்கள் இருக்க சொல்ல வாங்க கூடவே வச்சு குளித்து வெளியே அனுப்புவோம் நாங்கள் இல்லாசொல்லலாம் ஆபத்து நீங்கள் யாரும் போக்கூடாது ஆள் இல்லாத சொல்ல போகக்கூடாது அதான் கன்ஃபார்மா போகக்கூடாது